எனக்கு வந்த எந்தவொரு இசைக்கருவியும் வாசிக்க தெரியாது ஆனால் எனக்கு வந்து கீபோர்டுங்க கீபோர்ட்ல வந்து எனக்கு வந்து விருப்பம் அதிகமாக இருக்குது அது ஏன் அப்படினா அதில் வந்து அந்த பாட்டுக்குத் தகுந்த மியூசிக்கை அடிக் அடிக்கிறதனால அந்த கீபோர்டு யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவந்து சர்ச்ல முக்கியமாக எனக்கு சர்ச்ல அந்த கீபோர்டு வாசிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்பறமாக டிவியில இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்குறப்ப வந்து அந்த பாட்டுக்கு ஏற்ற மியூசிக்கோட அந்த கீபோர்டு இசைக்கிறது வந்து ரொம்பவே நான் விரும்புவேன் அதுவந்து அந்த இசைக்கு தகுந்தாப்புல கீபோர்டு வாசிச்சு அதுமாதிரி நானும் அந்தமாதிரி பிராக்ட்டிஸ் எடுக்கணும் அப்படினு சொல்லிக்கூட நான் நினச்சிருக்கேன் அதுவந்து அதுக்கப்புறம் இந்த சர்ச்ல வந்து நான் அந்தமாதிரி வாசிக்கிறது வந்து நான் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவேன் அதுவந்து அந்த பாட்டுக்கு ஏத்த அந்த மியூசிக் கொடுக்குறனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்